தமிழ்மொழி சிறப்பு என்னென்னாக்கா ழ என்ற உச்சரிப்புதான் இது மற்ற லாங்குவேஜில் எதுலையுமே ழ என்ற உச்சரிப்பு வராது தமிழ்மொழியில் மட்டும்தான் ழ என்ற உச்சரிப்பு வரும் ழகரம் அது அதுமட்டும்தான் அந்த உச்சரிப்பு மட்டும்தான் வரும் அதேமேரி உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி தமிழ் தான் இது இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிச்சு இந்த மொழி அதேபோல மற்ற மொழியை விட தமிழ்மொழி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தமிழ்மொழியில் இருந்த அரசர்களும் ரொம்ப திறமை வாய்ந்தவங்க போர்க்கலை சேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேரும் அப்படிதான் தமிழ்மொழி வந்து செம்மொழியாக மாற்றிட்டாங்க மாற்றினாங்க அதுக்கு செ தமிழ்மொழியை செம்மொழியாக மாற்றுன ஆண்டு எப்பிடின்னா ரெண்டாயிரத்தி நாலு அந்த டைமில் ஆட்சியில் இருந்தவங்க கலைஞர் கலைஞர் அவரால் மாற்றுனாங்க தமிழ் தமிழ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்லாம் தமிழ்னா உலகம் ஃபுல்லாக பரவியிருக்குது அந்த காலத்துலே தமிழ்நாடு வந்து ரோம் ரோமானியர்கள்கூட வாணிபமெலாம் பண்ணியிருந்துருக்காங்க அதுக்கான சான்றிதழும் கிடச்சிருக்கு அது நம்மளோட காயின் காசு அங்கே வந்து நிஷ்கானு சொல்லுவாங்க தங்க காசை அந்த அந்த காசு வந்து இங்கே கிடச்சிருக்கு ஆதிச்சநல்லூரில் தூத்துக்குடி மாவட்டம் அதேபோல நம்மளோட காயின் ஒன்று அங்கே கிடச்சிருக்கு அதை வச்சுதான் தெரிஞ்சது